நான் டிவி வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னுட்டு இருந்தேன் என் பையன்தான் சொன்னான் அம்மா அம்மா இல்லை இந்தமாதிரி ஃபிளிப்கார்ட்லேயே டிவி கிடைக்குது உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்தளவுக்கு நான் வாங்கி தரேம்மா ரொம்ப கம்மியாகத்தான் இருக்குது அறுபது இஞ்சி டிவியே வந்து முப்பதாயிரம் கிட்டே தான்ம்மா சொல்கிறாங்க அதனால வாங்கிக்கிலாம்னு சொன்னான் நான் சரி இவன் சொல்கிறானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆட்ரு பண்ணோம் அதை ஆட்ரு பண்ணி வாங்கினோம் அதில் ரிமோட்டே வரல எங்களுக்கு ஆட்ரு வந்துடுச்சி நாங்கள் எதிர்பாத்த மாதிரி ரிமோட் இல்லை அதுக்கு சரி ரிமோட் இல்லையே ஏதோ ஒன்று பார்த்துக்கலான்னு வாங்கிட்டோம் திருப்பியும் பார்த்தா மூணு மாதம் கூட ஓடலை இது டிவி மூணு மாதம் ஓடாமல் ஃபிரீ சர்வீஸுன்னு அவன் சொன்னான் நான் ஃபிரீ சர்வீஸ் பண்ணித்தர்றேன் சொல்லியிருக்காங்க ஒன் இயர் ஃபிரீ சர்வீஸுன்னு சொன்னாங்க அதுவும் வந்து கேட்டும் அதுக்கும் எதுவும் சரியான இது இல்லை இதே கடையில் போய் வாங்கிட்டுருந்தோம்னா எந்த ஒரு இது இல்லாமல் நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம் எங்களுக்கு வாங்க ஆட்ரு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னா வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க நான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி இஞ்ச் டிவி கெடைச்சிருக்கும் ஃபிட் பண்ணுறத்துக்கு ஆளுங்க கூப்பிட்டுருந்தா உடனே வந்துர்றங்க கடைலேயா இருந்தால் வந்துடுறாங்க இப்போ ஆன்லைனிலனதுமே எங்களுக்கு அதுக்கும் இது இல்லாமல் போய்டிச்சு இப்போ நாங்கள் அப்புறம் உடனே சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யார் வாங்கினாலும் தயவு செஞ்சு கடையில் வாங்குங்க எனக்கு இது ஒரு இதாக இதாகிடிச்சி எனக்கு இந்தமாதிரி இதாக வாங்கக்கூடாது இதுமாதிரி ஆட்ரு பண்ணிலாம் வாங்கக்கூடாது நேரில் போய் இது நெகட்டிவான இது எனக்கு இது கிடைச்சிருக்கு அதனால யாராக இருந்தாலும் போய் கடையில் வாங்கிக்கோங்க இந்தமாதிரி ஆட்ரு பண்ணி வாங்காதீங்க